இப்போ வந்து இப்ப எங்கள் கிராமத்தில் இப்போ யாருக்காச்சும் பாம்பு கடிதத்துனா முதலில் வந்து பாம்பு கடிதத் உடனே அவங்கள வந்து மனதைரியத்தை அவங்களுக்கு ஒரு பதட்டப் படாமல் அய்யய்யோ அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடுச்சே அப்படின்ற ஒரு ஒரு இது ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்காமல் ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு ஒன்றுகாது உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அதே டைமில் நம்ம என்ன பண்ணனுனா ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைனா ஒரு ஒரு கயிறு எதோ ஒன்று எடுத்து அந்த பாம்பு கடித்த அந்த எந்த இடத்துலயோ அதுக்கு மேல் நல்லா இறுக்கியமாக கட்டணும் இது ஏன் கட்டணும்னா அப்போ தான் விஷம் வந்து சீக்கிரமாக ஏறா விஷம் வந்து சீக்கிரமாக வந்து உடம்புக்குள்ள பரவாது அப்படின்றதுக்காக இப்போ இப்போது நாங்க கயிறு எதோ ஒன்று கட்டிகிட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற இப்போ நாட்டு வைத்தியர் அவங்ககிட்ட இட்டுட்டு போவோம் அவங்க வந்து நிறைய இந்த மூலிகை இது மாதிரி இது கொடுத்து சரி பண்ணுவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா கிளீனிக்கல் பக்கத்தில் கிளீனிக்கலு அப்படி இட்டு போவோம் அப்படி இல்லைனா மருத்துவமனை கிட்ட போய் மருத்துவ மருத்துவமனைக்கு இட்டு போவோம் அங்கே வந்து என்ன பாம்பு கடித்ததோ அதுக்கேற்ற ஊசி மாத்திரயோ தருவாங்க அப்போ இதனால் அவங்களுக்கு வந்து குணப்படுத்தலாம்